நான் வந்து தாவரங்களை வளர்க்குறதுக்கு என்ன பயன்படுத்துவேன்னா மாட்டு சாணம் சொல்லுவாங்க மாட்டு சாணம் ஆட்டு எரு அதுதான் அதை தான் நாங்கள் பயன்படுத்துவோம் எப்போயாவது வயலுக்கு யூரியாவெலாம் வாங்கிட்டு வந்து போடுவோம் யூரியா பொட்டாசியம்லாம் போடும்போது அதிலேருந்து கொஞ்சூண்டு எடுத்து வச்சு போடுவோம் அதுவும் செடிக்கு மேல போட்டால் செடி வந்து எரிஞ்சு வீணாக போய்விடும் சொல்லுவாங்க செடிக்கு ஓரத்திலலாம் லைட்டாக குழி தோண்டி அந்த வேருக்கு பக்கத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க செடிக்கு மேலே போட்டால் அது வந்து வீணாக போய்டுமாம் அதனாலே நாங்கள் என்ன பண்ணுவோம்னால் இந்தமாதிரி எரு போடுறத்துக்குக்காண்டி வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டி மண்ணில் குழி தோண்டி வச்சுருவோம் அப்போ டெய்லியும் மாடு இருக்கிறதுனாலையும் வீட்டில் மாடு இருக்கிறதுனால மாட்டு சாணத்தெலாம் டெய்லி எடுத்துகிட்டு போகும் போது டெய்லி காலையில் காலையில் போய் கொட்டிடுவாங்க அதுவே ரொம்ப நாள் கொட்டிகிட்டு இருப்பாங்க மாட்டு சாணம் ஆட்டாம்புழுக்க அதெல்லாம் போய் கொட்டுவாங்க கொட்டி அப்படியே ரொம்ப ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆனதுக்கு அப்புறம் அதுவே எருவாகிடும் அதை வயலுக்கு போக எடுக்கும்போது இதுமாரி நான் தாவரத்துக்காக கொஞ்சூண்டு எடுத்து அப்பப்போ போடுவோம் அப்புறம் வந்து பூண்டுதோல் பூண்டுதோல் வெங்காயம் உரிக்கும் போதெல்லாம் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த தாவரத்தில் செடியில் கொட்டுவோம் அது கொட்டிகிட்டு மண் செம்மண் செம்மண் எங்கேயாவது இருந்து எடுத்தாலும் அதையும் போய் போடுவோம் செம்மண் போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக தெளிச்சு விட்டா அது அப்படியே படிஞ்சுடும் அது அது எல்லாமே அந்த தாவரத்துக்கான ஹெல்த்தி தான் அது எல்லாமே போடுறதுனால அந்த தாவரம் நல்ல வௌ வெளைச்சலை தரும் நல்ல காய்கறிகளையும் தரும் தாவரம் அதுமாதிரி போட்டு மற்ற எருவுக்களெலாம் போடுவோம் மற்றபடி வந்து தேவைல்லாம மற்ற இதெல்லாம் காய்கறி தோல்கள் எல்லா தோல்களையுமே போடுவோம் காய்கறி தோல்கள் எந்த காய்கறி வெட்டினாலும் காய்கறி பழங்கள் அதில் உள்ள எது வேணுமோ அது மட்டும் எடுத்துகிட்டு தேவைல்லாததெல்லாம் அதிலையே போட்டிருவோம் அதுவே நல்ல விளச்சல தரும் வைக்கோல் வைக்கோல்லாம் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடும் நஞ்சு போன மாரி அந்த வைக்கோலும் அந்த மாட்டு சாணத்தோடு சேர்த்து போடும் பொழுது அந்த இடம் எப்படி சொல்வது நல்ல விளச்சலை தரும் நல்ல விளையும் போட்டுவிட்டு தண்ணி நிறையா விடணும் தாவரத்துக்கு மற்ற பூ யூரியா பொட்டாசியம் அந்த வயலுக்கு போடுவதுலருந்து நிறைய போடாமல் கொஞ்சூண்டு மட்டும் எடுத்து போட்டுக்கணும் போட்டால் நல்லா வெளைச்சல தரும் அது இல்லைமா நிறைய தாவரங்கள் வளர்க்கணும்னா இந்தமாரி எருக்கள் போடுவது மூலம் நிறைய தண்ணி தண்ணி ஊற்றணும் வெயில் உள்ள இடத்துல மட்டும் தான் அதை வைக்கணும் வெயில் இல்லாத இடத்துலலாம் தாவரத்தை வைச்சா அவ்வளவாக முளைக்காது நெழல்லியே இருந்து முளைக்காம போய்விடும் வெயில் உள்ள இடத்துல தான் தாவரத்தை வைக்கணும் அந்தமாதிரி எருக்களெலாம் நிறைய போடணும் அப்புறம் வந்து அதுக்குன்னே ஒரு வேப்பம் மரம் வேப்பமரத்துலேருந்து வேப்பங்கொட்டை இருக்கும்ல்லை அதை எடுத்துகிட்டு வந்து காய வச்சு அதை போடலாம் அந்த வேப்பம் இதை காய வச்சு போடலாம் அப்புறம் தாவரச்செடி வந்து சுத்தமாக வச்சுக்கணும் பூச்சிக்கொல்லி அடிக்கணும் அப்போ தான் வந்து பூச்சி அண்டாமல் இருக்கும் நம்ம பூச்சிக்கொல்லி அடித்தா பூச்சி அண்டாது அப்போ தான் நல்ல வெளைச்சலை தரும் பூச்சியடிக்காம பார்த்துக்கணும் அடிக்கடி நம்ம அதை கவனிச்சுட்டுருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா வெளைச்சலை தருதா இல்லை என்ன பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம செடியை வைச்சோம் அதோடி விட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது அடிக்கடி நம்ம செடியை பார்க்கணும் வாரத்தில் ஒரு டைம்மாவது செடியை பார்த்துட்டு அதுக்கு என்னான்ன தேவை தண்ணி இருக்கா தண்ணி இல்லையா இல்லை அந்த இடத்துல நிறைய மண் இருக்கா மண் இல்லையா இல்லை காடு முளச்சிருக்கா மற்ற செடிலாம் முளச்சிருந்தா அது பக்கத்தில் உள்ள செடியெல்லாம் பிடுங்கிட்டு இருக்கணும் அப்போதான் நல்ல வெளைச்சலை தரும் மற்ற தாவரங்களுக்கு என்னென்ன தேவைன்னா மொதலில் நம்ம வைக்கிற இடத்த வந்து நல்ல மண்ணாக அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் நல்ல மண்ணாக இருந்தால் மட்டும் தான் அந்த செடி நல்ல வெளைச்சல் தரும் அதில் உள்ள நம்மளுக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்போத்தான் நம்ம அந்த ஃபுட்டே சாப்பிட்லாம் அதனால் நல்ல மண்ணுலேருந்து விளையுதா அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த எருவெல்லாம் போடணும் மாட்டு சாணம் ஆட்டு சாணம் எல்லாத்தையும் போட்டு அதுவும் உடனே போடலாம் இல்லைன்னா கொஞ்சம் நாள் கழிச்சி இந்தமாதிரி மண்ணு வெட்டி வச்சு அதுலேருந்து எடுத்து போடலாம் பொட்டாசியம் யூரியா போடும்போது வெறுசா அப்படியே போடாமல் அதோடு கொஞ்சம் மண் சேர்ந்து கலந்து அப்புறம் போடணும் பூண்டு தோல் வெங்காயத்தோல் இதெல்லாம் போடலாம் இல்லைன்னா கடைலேருந்தே நம்ம மருந்து வாங்கிட்டு போயி போடலாம் அப்படி போட்டாலும் கடை மருந்தோடு நம்ம வீட்டு உரத்தின் மருந்துதான் நல்லாயிருக்கும் அப்புறம் கீரை எல்லாம் இப்போது வீணாக போவதை கீழே கொட்டினா கீழே கொட்டுறத விட நம்ம இதில் போடலாம் மாட்டுசாணத்தோடு சேர்த்துப்போட்டா இன்னும் அதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இந்த தாவரங்களுக்கெல்லாம் அதை வந்து நல்லா உற்பத்தி செய்யமுடியும் அதன் மூலமாக அதை உற்பத்தி செஞ்சு நம்ம அது அந்த இதை சாப்பாடே நம்ம வந்து சாப்பாட்டை எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம உடம்புக்கும் நல்லது நல்லாவும் இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்தமாதிரி பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம வந்து எந்த ஒரு செஞ்ச செயலை செஞ்சாலும் நல்லா செய்யணும் எப்படின்னா ஏதோ ஏனோதானோனு செய்யாமல் நம்ப இந்த செடி வைக்கிறோம் இதனால இன்னும் பத்து பதினஞ்சு செடி நம்ம வளரணும் அப்படின்னு யோசிச்சு நல்ல விதைகளை போட்டு நல்லாவே அறுவடை செஞ்சா எல்லாமே நல்லதே நடக்கும் அதுமாரி நல்ல விதைகள் போடணும் எருவெலாம் நம்ம அதிகபட்சம் பொட்டாசியம் அதெல்லாம் தவிர்த்துக்கணும் அதெல்லாம் அவ்வளவாக போடக்கூடாது அது போடுறதை விட்டுவிட்டு இந்த மாட்டுச்சாணம் அதைமேரி போடுறது நிறைய போடணும்